தமிழில் பேசும்போது சிரமம் இல்லைங்க ஆனால் தமிழ் வந்து எழுதும் போது வந்து கொஞ்சம் இப்போ வந்து இந்த சமீப காலமாக கொஞ்சம் சிரமப்பட்ருக்கோம் ஏன்னா எல்லாமே இப்போ கணினி முறையே வந்ததுனால வந்து டைப்பிங் வந்து தமிழ் வந்து நல்லா சிறப்பாக ஒரு பத்து பக்கமும்னாலும் வந்து ஒரு ஒரு மண்நேரத்தில் எந்த ஒரு மிஸ்டேக் இல்லாம டைப் பண்ணிர்றாங்க ஆனால் எழுதும் போது பார்த்திங்கன்னா அந்த நம்ப தமிழில் வந்து டைப் பண்ணுறபோது இருக்கிற அந்த வேகம் வந்து எழுதுகிற போது அந்த வேகம் வர மாட்டிங்கிதுங்க நம்பளுக்குள்ளே ஒரு சந்தேகம் வந்துருது இந்த இடத்துல இந்த னா தானா இந்த ரெண்டு சுழி னா வா மூணு சுழி னா வா அப்படிங்கிற ஓரு சந்தேகம் வந்துருதுங்க அந்த சில இடத்துல அந்த ரூ ராலாம் போடம் போதெல்லாம் கொஞ்சம் சிர சிரமம் வருதுங்க ஆனால் இதே வந்து கணினியில நம்ப உபயோகப்படுத்தும் போது வந்து சுலபமாக இருக்குது எழுதம் போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது பேசுறது வந்து கொஞ்சம் அது ரொம்ப சுலபமாக இருக்குதுங்க பேசுறது ஆனால் எழுத்து வடிவம்மும்முங்க போது கண்டிப்பாக இப்போ சமீப கலாமாக அந்த கணினி வந்தது அதுக்கு அப்புறமேட்டு வந்து கொஞ்சம் சிரமமாகதான் இருக்குதுங்க ஏன்னா இப்போ எழுதுறது வந்து கொஞ்சம் அதிக அளவில் இல்லைங்க எல்லாம் இப்போ கம்மியாயிருச்சுங்க முதல்லாம் அந்த கடிதம் வழி கடிதம்ல எழுதுவோம் அப்புறம் பார்த்திங்கன்னா எதோ ஒரு எழுதுறது வீட்லையே எதாவது எழுத சொன்னாங்கன்னா நம்ப வந்து எழுதுவோம் ஆனால் இன்னைக்கு வந்து இந்த மொபைலு கம்பியூட்டர் எல்லாம் வந்ததுக்கு அப்புறமேட்டு கம்பியூட்டர்லையுமே சில மொபைல்லையுமே வந்துவிட்டு பார்த்திங்கன்னா தமிழில் நம்ப வந்து பேச பேச்சு மொழியை வந்து நம்ம வந்து ஆங்கிலத்துலையே நம்ப வந்து அந்த இது பண்ணுறோம் தங்கிலீஷ் அப்படினு சொல்லுறாங்கல்லங்க அந்த மாதிரி பண்ணுறோம் அதனால் வந்து நம்ப வந்து எழுத்த வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நம்ப வந்து சுருக்கிவிட்டோமோ அவ்வளோக்கு அளவு நம்ப வந்து ரொம்ப வந்து இப்போ வந்து சிரமபடறோம்ங்க எழுதுகிறதுக்கு ஆனால் வந்து இது வந்து ஒரு பக்கம் நினைக்கும் போது வந்து கஷ்டமாகதான் இருக்குது ஒரு காலத்தில் எப்படி நம்ப வந்து பரிட்சையெல்லாம் வச்சாங்கன்னா எப்படி நம்ப எழுதணும் எப்படி முத்து முத்தாக எழுதிகிட்டு இருந்தோம் ஆனால் இன்னைக்கு நம்ப கையே அந்த எழுத்துக்கு வந்து எழுதும் போது அது வர மாட்டிங்கிது நினைக்கும்போது ரொம்ப கஷ்டமாகதான் இருக்குங்க ஆனால் காலத்தின் கட்டாயம் என்ன பண்ணுறதுங்க அது வந்து அதுக்கு அப்புறமேட்டு வாய்ஸ் ரெக்காடுன்னு ஒன்று வந்துருக்குதுங்க நம்ம பேச்சு நம்ப சொல்லுறது அப்படியே வந்து அதுவும் வந்து மொபைலில் வந்துருச்சு அப்படிங்கும் போது ரொம்ப இப்போ எழுத்து வடிவத்தை வந்துவிட்டு ரொம்ப ரொம்ப சுருக்கிருச்சுங்க அதனால வந்து அது ஒரு சமயம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமாகதான் இருக்கு ஆனால் வேலையை வந்து சுலபமாக ஆக்கிருச்சுங்கும் போது நம்மளுக்கு வந்து அது ரெண்டும் வந்து ஒரு ஈக்கோளான மாதிரி ஒரு மனசில் வந்து அப்படி ஆயிருதுங்க பரவா இல்ல நம்மளுக்கு எழுதுறதுக்கு சிரமபட்டாலும் நம்ப வந்து அது நினச்சது வந்து நம்ப எழுத்து வடிவமும் இப்போ கொண்டு வந்துவிட்டோமே அப்படினு நினைக்கிபோது அது வந்து சந்தோஷமாக இருக்குங்க